ஆ வணக்கங்க மேடம் நீங்கள் வந்து வீடு ஏதோ பார்க்கறேன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அங்கேருந்து இந்த ப்ரோக்கர் பேசிகிட்டிருக்கேன் நான் வந்து இங்கே சரி நீங்கள் வீடு கட்டுற வீடு கட்டி ப்ராபர்ட்டியைதான் கேட்டிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது நான் வந்து இங்கே நான் வந்து இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கேங்க ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐந்நூறுபாய் கிட்டே வருது நீங்கள் உங்கள் பட்ஜெட் எவ்வளோ இது ஓகேவா உங்களுக்கு இல்லை என்ன ம இந்த நீங்கள் அங்கே வந்து வாஸ்து பிரகாரம் தான் பண்ணியிருக்கோம் ஸோ இது உங்க முடிஞ்ச மட்டிலும் முடிஞ்சுடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இது லைக் ஃபர்னிச்சர்க்கு ஃபர்னிச்சர்னு சொல்ல முடியாது லைக் கதவு அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த எ பொருட்கள் வைக்கறத்துக்குரிய அந்த இடங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அல அல அலங்காரம் பண்ணி வச்சு அந்த மாதிரிலாம் முடிச்சுட்டோம் நாங்கள் இப்போது கடைசியாக யாரு யாராச்சும் கேட்டாங்கன்னால் அந்த மாதிரி வித்துகிட்ருக்கோம் நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க இது உங்களுக்கு ஓகேவா நீங்கள் டீட்டெய்ல்ஸ் சொன்னிங்கன்னால் நல்லா இருக்கும் சரி

கண்டிப்பாக கண்டிப்பாக சரி சரி ஓகே சரி ஓகே ஓகே பக்கத்து பக்கத்துலெலாம் இல்லைங்க உங்களுக்கும் இன்னொரு வீட்டு பக்கத்துக்கும் இடைவெளி காம்பௌண்ட் போட்டு உங்களுக்கு ரெண்டு அடி அவங்களுக்கு ரெண்டு அடி இந்த மாதிரி தள்ளி தள்ளி தான் இருக்குது ஆ தாராளமாக அவங்க வைக்கலாங்க தாராளமாக வைக்கலாம் அதுன்னு இல்லாமல் அங்கே தண்ணியும் நல்ல வசதியாக இருக்குது ஸோ என்ன சொல்வது பக்கத்திலியும் பார்த்துட்ருக்காங்க அதுவும் முடிக்கிற மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்ரு இருக்குதுங்க ஆமா ஒரு கிலோமீட்ரு கிட்டே வருது அந்த ஒரு கிலோமீட்ருக்கு உள்ளேயே சில கடைகள் இருக்குது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு கிலோமீட்ரு தாண்டி போனீங்கன்னால் இன்னும் கொஞ்சம் பெரிய கடைகளெலாம் இருக்குது அதே மாதிரி கரண்ட்டு பில்லு இதுவும் பக்கத்திலையே இருக்குது அப்புறோம் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்ஸின்னால் இந்த ப்ளம்பரு அந்த கடையும் அந்த ஒரு கிலோமீட்ரு தள்ளியே இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துடுவாங்க அது தோ ரெண்டாவது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்ஸிக்கு வேணும்னா எங்கள்கிட்டையே ஆள் இருக்காங்க ப்ளம்பருக்கு எலெக்ட்ரீஷியனுக்கு ஆனால் நீங்கள் முன்னாடியே ஒரு ஒன் டூ டேஸ் இல்லை ஒன் டேஸ் முன்னாடி சொன்னீங்கன்னாலே அவங்கள் வந்து பார்ப்பாங்க ஸோ உங்களுக்கு வேண்டான்னாலும் நீங்கள் அங்கே கூட போய் சொல்லிக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் அது மேடம் ஓ சூப்பர் சூப்பருங்க மேடம் நல்லது இப்போது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு மொத்தமாகவே ஒரு க்ரௌண்டில் பார்க்குறீங்களா இல்லை ஒரு க்ரௌண்டு சாரி மன்னிக்கணும் இல்லைன்னா அரை க்ரௌண்டு அரை க்ரௌண்டு அப்படி பார்க்குறீங்களா

ஓ அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் சைடில் நல்ல பெரிய ஃபேமிலின்றதுனாலே உங்களுக்கு ஒரு க்ரௌண்டு அவங்களுக்கு வந்து அரை க்ரௌண்டு பார்க்குறீங்க அப்படி பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்லையா உங்களுக்கு ஃபேவராக ஆ பேசி பண்ணலாங்க ஓரளவுக்கு பண்ணலாம் ஆனால் ரொம்பவும் பண்ண முடியாது ஏன்னால் எங்களுக்கு நாங்களும் பார்க்கணும் இல்லை நாங்கள் முடிச்சுருக்கோம் ஸோ எங்களோடய இதையும் பார்க்கணும் வேணால் உங்கள் திருப்திக்காக நான் கண்டிப்பாக கேட்டு பண்ணித் தரேன் நான் இது வந்து என்ன மெயினாக இருக்கோ நான் உங்களுக்கு கேட்கறது பஞ்சாயத்து அப்ரூவல் கெடைச்சிரும் பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்குது மேற்கொண்டு இதெல்லாம் கேட்குறீங்கனால நான் செக் பண்ணி சொல்கிறேன் அதையும் ஆல்மோஸ்ட் நாங்கள் வாங்கிவிட்டோம் பட் நான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் மேம் சரி ஆ தாராளமாக வாங்க நீங்கள் எந்த டைம் சொன்னிங்கன்னால் ஆ தாராளமாக பார்க்க போகலாம் கண்டிப்பாக அப்படி எல்லாம் பார்த்தா நடக்குங்களா நமக்கு வேண்டியது வெலை வெலை தான முதல்ல அது இன்னும் ஒரு ஒன்னவர் ரெண்டு மண் நேரம் தானே பாக் ஆ சரி தாராளமாங்க ஆ சரிங்க ஓகே பார்த்துக்கலாம் ஓகேங்க ம் ஆ ஓகேங்க ஆ நன்றிங்க நன்றி நன்றி ம் ம் ஓகே ஆ